ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து பள்ளியில் வந்து கடன்கள் மற்றும் வருமானத்தை பற்றி குழந்தைகளுக்கு கற்பித்தல்ங்கிறது முக்கியமான ஒரு டாபிக் அது வந்து அவங்க பள்ளிப்பருவத்துலருந்தே அதோடய அடித்தளத்தை நம்ம வந்து போட்டுட்டோனால் உலகம் வந்துட்டு இப்போது வந்து பணத்தால்தான் மோஸ்டாக இயங்கிகிட்டு இருக்குது நம்மளோடய வேல்யூஸே வந்து பணத்தால்தான் இது பண்றாங்கங்கும் போது அவங்க காலேஜ் வந்து அதுக்கப்புறம் வந்து கடன் மற்றும் மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சிக்குறதை விட ஸ்கூல்லேருந்தே ஆரம்பத்துலருந்தே அதுக்கு விதை போட்டு அதை வந்து சொல்லி கொடுக்குறது வந்துட்டு நெறையா பலன்களை கொடுக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற ஜனத்தொகையி வந்து பார்த்திங்கன்னா நெறையா ஒர்கர்ஸ் அந்த தொழிலார்கள் தான் ஜாஸ்தி அன்ட்ரபெனர்ஸ் இப்போதான் ஜாஸ்தியாகிட்டு வராங்க தொழில் முனைவோர் தொழில் முனைவோருங்குறவங்க அதிகமாகனுனா அதை நீங்கள் வந்து பள்ளியிலேருந்தே சொல்லி கொடுத்தா மட்டுந்தான் இது வந்து நல்ல ஒரு பொருளாதார இடத்துல நம்ம நாட்டை கொண்டு வந்துடும்